எனக்கு பைக்கில் டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது வந்து வேறு லெவல் ஃபீல் தரும் என்னதான் நம்ம ஃபேமிலியோடு ஒட்டுக்காக ஒரே இதில் போவதை விட தனியாக நம்ம வந்து பைக்கில் போகும் போது ரொம்ப அது ஒரு வேறு மாதிரி ஃபீல் தரும் என்னதான் டிப்ரஷனாக இருந்தாலும் பைக்கை எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரிப் போனால் எல்லாமே சரி ஆகிரும் இப்போ பைக்கில் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன் போவது ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த நீலகிரி ஊட்டி கொடைக்கானல் இது மாரி பைக்கில் வந்து இந்த டேனிங்கில் ஒவ்வொரு டேனிங்கில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக போகணுங்கிறத வந்து அந்த ஃபீலை விட நம்ம என்ஜாய் பண்ணணும் அது மட்டும்தான் நம்ம மைண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் நம்ம வந்து பைக்கில் என்ன பிரச்சினை ஆனாலும் நம்ம சுற்றி என்ன பிரச்சினையா இருந்தாலும் பைக்கில் எடுத்துகிட்டு அந்த டிராவல் பண்ணுற ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்தியாவிலையே வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ப்ளேஸ்சுன்னால் இந்த லடாக் போவது லாடக்கில் வந்து பைக்கில் போவது நடக்காத காரியம் அதுக்கு நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் மீறி நம்ம சமாளித்து போகிற மாதிரி இருந்துச்சுனால் வேறு லெவல் ஃபீல் வரும் அதில் வந்து நிறைய ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற ரோட்டை விட அங்கே வந்து ரோடே கிடையாது எல்லாம் வந்து கல் மண் மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் வந்தால் பள்ளம் மாட்டிருக்கும் இந்த பக்கம் வந்துச்சுனால் ஒரே பாறையாட்டும் இருக்கும் ஸோ நம்ம வந்து இதில் சேஃபாக போரங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் நம்ம வந்து இது ஜாலியாக இருக்கும் ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ நமக்கு கல் மேடு ஓ அதுவந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரே நேராக இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம அந்த கல் மேலே ஏறி இறங்கி அந்த பள்ளத்தில் இருந்து அந்த பைக்கை நம்ம நம்ம நடந்து போவது வேறு ஒரு இது பைக்கையே நம்ம எடுத்துகிட்டு போவது போவதுங்கறது வந்து ரொம்ப பெரிய ஸ்டண்ட்டாக இருக்கும் அங்கேயே நம்ம வந்து நம்ம நம்ம ஊர் சைட் மாரி அங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்குலாம் எதுவும் கிடையாது நம்மளாக போய் கேம்ப் போட்டு கேம்ப் போட்டு நம்மளாக சமைச்சு சாப்பிடற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ஹோட்டலில் நம்ம ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போகிற ஃபீலை விட நம்மளாக போய் ஒரு கேம்ப் போட்டு அங்கே நம்மளே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு சமைச்சு சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போய்க்கலாம் இப்போ காராக இருந்தால் ரொம்ப பெரிய பிரச்சினையா இருக்கும் அங்கே வந்து பார்க் பண்ண எந்த ஸ்பெசிலிட்டிசும் இருக்காது பைக்காக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ரெண்டு பேர் போகிற மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும் போய்ட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் பைக்கில் இப்போது பெட்ரோல் வந்து அதிகமாக தான் விற்க்கிது இருந்தாலும் நம்ம ஃபீல் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கணும் நமக்கு பிடிச்சத பண்ணணும்னால் நம்ம வந்து பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் இதே பைக்கில் வந்து நம்ம ஹில்ஸ் ஸ்டேஷன் போகும் போது அந்த ஸ்னோ அந்த சுச்சுவேஷனெலாம் வந்து ஒன்றா வெதர் வந்து ஒரு நாள் ஹாட்டாக இருக்கும் ஒரு நாள் கோல்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அது வந்து உடம்பு சரி இல்லாமல் போனாலும் அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த ஜில்னஸ் ஜில்னஸ்ஸாக இருக்கும் போது இந்த மிட் நைட்லெல்லாம் ட்ராவல் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம பிடிச்சவிங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணும் போது இன்னும் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் இப்போ இந்த ஜில் டைமெலலாம் பைக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுனா அந்த கூலிங் காற்று அது போக நம்ம பைக்கில் ட்ராவல் நமக்கு பிடிச்சவிங்களோடு ட்ராவல் பண்ணும் போது இன்னும் வேறு லெவல் ஃபீலாக இருக்கும்